நிலையான விவசாயத்திற்கும் மற்றும் உணவுப் பாதுகாப்பிற்கும் கால்நடை வளர்ப்பு நிறைய பங்களிக்குது இப்போ நான் வீட்டில் மாடு வளக்கிறனால மாட்டோடய எருவு எடுத்துகிட்டு போய் நாங்கள் விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் ஆடு வளக்கிறோனா அதோடய புழுக்கையும் நாங்கள் விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்துகிறோம் அப்புறம் மாடு வளக்கிறனால பால் கிடைக்குது அது வந்து நாங்கள் வீட்டுக்கும் வச்சுக்கிறோம் போய் பால் பண்ணைலேயும் நாங்கள் அதை விற்றுறோம் அப்புறமேட்டுக்ககு எங்கள் ஊரில் வந்து மொத்தம் ஒரு நூறு பேர் வந்து மாடு தான் மேய்க்கிறாங்க நிறைய விவசாயம்தான் நாங்கள் பண்ணுறது எல்லாமே விவசாயம்னா சோளம் கம்பு பருத்தி நெல்லு இதுதான் நாங்கள் நிறைய வந்து பாடுபடுகிறோம் அதில் வந்து நாங்கள் நூறு பேருக்கு பண்ணுறோம்னா அதில் வந்து நாங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்குறோம் விவசாயத்துனால நிறைய கால்நடைகள் வளர்க்க முடியுது இப்போ தட்டை எல்லாம் அறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் புல்லெல்லாம் நிறைய இருக்கும்ல்ல அதெலாம் வேஸ்ட்டாக தான் போகும் அதை கொட்டணும் அதனால் அப்போ மாடு ஆடுலாம் இருந்துச்சுனா நாங்கள் கொண்டு போய் காட்டுல கட்டி அது மேய்க்கிறது ஒன்றும் ஆகாது அதே மாதிரி ஆடுகள் இருக்குதுன்னா அது வந்து நாங்கள் கறியை யூஸ் பண்ணிக்கிறோம் கோழி வளர்த்துனாலும் நாங்கள் வெளியில் வாங்க தேவை இல்லை அதை கறியாக நாங்கள் நாங்களே சமைத்து சாப்பிட்டுக்குவோம்